புதுக்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில காய்கறி மொத்த மற்றும் சில்லறை காய்கறி விற்பனை நிலையங்கள் சந்தைகள் வந்து பார்த்தீங்கனா ஒன்று வாழைப்பழம் வாழைத்தார்கள் அவங்க மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை பண்ணுறாங்க அப்புறம் தேங்காய் வெங்காயம் அந்தமாதிரி பூண்டு நிறைய விற்பனை மையங்கள் இருக்குது சரிங்களா ஸோ கடந்த சில வருடங்கள் மளிகை சாமான்களோட மற்றும் காய்கறிகளோடய விலை ரொம்பவே அதிகமாக காணப்படுது எப்படினு பார்த்தீங்கனா போன வருடம் இதே டையத்தில் வந்து ஒரு கிலோ வெங்காயம் வந்து பதினேழு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு கிலோ வெங்காயம் இருபத்தி நாலு ரூபாயில் இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் பேஸ்டு ஆன் சைஸ் பொறுத்து நமக்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது இல்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கனா நம்ம வாங்கக்கூடிய ஃபிரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ ஏசியோ எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது சில கடைக்காரர்கள் நம்மளை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க நீங்கள் வாங்கிட்டு போகிற ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படினால் எப்படி க்ளைம் பண்ணுவீங்க ரிப்பேர் ஆகிடுச்சினா எங்ககிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை டேரக்ஷன் கொடுப்போம் அப்படினு அவங்க எந்த வகையிலியும் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய போகிறது கிடையாது நேரடியாக அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் நம்மகிட்டே எடுத்து கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பில் காப்பி சப்மிட் பண்ணுங்க அவங்க டோக்கன் ரெய்ஸ் பண்ணி தருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பெர்சன் பெர்சன் வந்து நம்ம வீட்டில் வந்து சர்ச் பண்ணுவார் இதே தான் ஆன்லைனில் வாங்கினாலும் இதே தான் நடக்கப் போகுது நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினாலும் இதே தான் நடக்கப் போகுது சரிங்களா ஸோ அதனால எந்த ஒரு வகையிலியும் ஆன்லைனில் வாங்குவது தப்பில்லை என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கனா முன்னாடி ஆன்லைனில் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படினால் நம்மளுடைய வண்டி எடுத்துக்கிட்டு வண்டியோ காரோ அதுக்கு பெட்ரோலோ டீசலோ போட்டுக்கிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னோரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணும் அதுக்கு நேரம் நேரம் விரயம் ஆகும் எரிபொருள் செலவு வண்டியோடய தேய்மானங்கள் இவ்வளோ ஒரு விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கனா ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கி நம்ம ஒரு ஃபைனல் அந்த கடையில் வந்து மூவாயிர ரூபா சொல்கிறாங்க இந்த கடையில் வந்து ரெண்டாயிரத்தி எண்நூறுபா சொல்கிறாங்க அப்படி நம்ம ஒரு ஒரு கடையும் தேடி கடைசியாக எந்த கடையில் ரேட் கம்மியாக சொன்னாங்களோ திரும்ப நம்ம அந்த கடைக்கு வண்டி எடுத்துட்டு போகணும் இவ்வளோ ஒரு அலைச்சல் வேலைகள் இருக்குது ஆனால் இப்போது ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை வேறே என்ன வெப்சைட்டோ நம்ம அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படினா நமக்கு இன்ஸ்டன்ட்டாக அந்த ப்ராடெக்ட்டோடய பிரைஸ் நமக்கு கிடைக்கும் அந்தமாதிரி கிடைக்குறதுனால நம்ம என்ன நினைக்கலாம்னா உட்காந்த இடத்துலயே எந்த ஒரு பிரச்சனை நேரம் எந்த ஒரு மனச்செலவு வேறே எந்த ஒரு விரயமுக்கும் ஆளாகாமல் ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்துட்டு இந்த ஒரு ப்ராடெக்ட் வாங்கலாமா இப்படி பண்ணலாமா அப்படினு நம்ம அதிலியே போட்டிருக்கக்கூடிய ரிவியூஸ் மொதல்கொண்டு நம்ம பார்த்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம ஒரு ப்ராடெக்ட்டை ஈஸியாக வாங்கலாம் இப்போ நம்ம இல்லை ஆன்லைன் ப்ராடெக்ட் வாங்கின அதே பிரைஸுக்கு நமக்கு லோக்கல் ஷாப்லியே நமக்கு தராங்க அப்படினால் நீங்கள் தாராளமாக போய் எடுத்துக்கலாம் பட் இந்த ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணனும் இப்போ நம்ம ஒரு சில இப்போ என்ன நடக்குதுன்னால் சில ஷோரூம் போவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க இது தான் ஃபைனல் ரேட்னு சொல்லுவாங்க நம்ம உடனே ஆன்லைன் பிரைஸ் எடுத்து காட்டி இந்த ரேட்டுக்கு தரீங்களா அப்படினு சொல்லி கேட்குறப்ப சில ஷோரூம்ஸில் சரி கொடுத்துறோம் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சில ஷோரூம்ஸில் ஒப்புக்க மாட்டாங்க அவங்க தான் நம்மள இந்தமாதிரி பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சர்வீஸ் ரிப்பேர்லாம் வந்ததுனால் என்னமாதிரி பண்ணுவீங்க எப்படி யோசிப்பீங்க அப்படினு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் நீங்கள் பட வேண்டாம் நீங்கள் பொருள் நம்மளுடையது பைசா தான் பொருள் சாரி பொருள் வந்து நம்ம வாங்க போகிறோம் பைசா நம்மளுடையது எங்கே வாங்கணும் எங்கே வாங்கக் கூடாதுங்கிற முடிவு பண்ணுறதும் அது நம்மளுடைய சாய்ஸ் தான் ஸோ யார் என்ன சொல்றாங்கணும் நம்ம கேட்குறதுக்கு இதுவே கிடையாது இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்னென்னு பார்த்தீங்கனா ஆன்லைனில் சப்போஸ் நம்ம ஒரு ப்ராடெக்ட் நம்ம டெலிவரி டைம் வந்து கூட ஆகும் ஒரு ஒன் வீக் இந்தமாதிரி எடுக்கும் பட் ஆஃப்லைனில் நம்ம நேரடியாக கடைகளில் அங்கே ஸ்டாக் இருந்ததுனால் நம்ம அன்றைக்கே நமக்கு டெலிவரி கொடுத்துடுவாங்க இப்போ நம்ம கடைகளில் நம்ம பார்த்து வாங்குறதுனால அதே பொருட்கள் நமக்கு டெலிவரி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆன்லைன் அப்படிங்கிறதுனால மேபீ அவங்களே தவறுதலாக வந்து ப்ராடெக்ட்டை ஷிப் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நம்ம நம்ம பணம் போய்விடும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவங்களே தவறுதலாக நமக்கு ப்ராடெக்ட் ஷிப் பண்ணியிருந்தாலும் கூட நமக்கு உடனடியாக அவங்க ரீபிளேஸ்மெண்டோ ரிஃபண்டோ நமக்கு கொடுத்து உதவி செஞ்சுருவாங்க அதனால் எந்த ஒரு வகையிலியும் நம்ம பயப்படத் தேவையில்லை நம்ம வாங்கின பணம் எதுவும் ஆகிடுமோ ஐயோ நம்ம ப்ராடெக்ட் இப்படி ஆகிடுச்சினா என்ன பண்றது அப்படி இப்போது இந்த காலகட்டத்தில் காய்கறிகள் எண்ணெய்கள் மளிகை சாமான்கள் எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது ஸோ அந்தமாதிரி கிடைக்குறப்ப நம்ம எதுக்கு நம்ம எதை எதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இது சப்போஸ் வீட்டில் குழந்தைகள் மட்டும் தான் இருக்காங்க அவங்க கடைக்கு போக தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு டெலிவரி அமேசான்லையோ ஸ்விக்கிலையோ இல்லை எதுலியோ வந்து மளிகை சாமான்கள நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் நம்ம ஒரு அலுவலங்களில் இருக்கிற நேரத்தில் நம்ம மனைவிக்கு உடனடியாக ஒரு தேவை இருக்கு அதை நம்ம பூர்த்தி செய்யணும்னால் இந்த மாதிரியான ப்ளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் உங்களுக்கே தெரியும் இந்த காலத்தில் குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலைக்கு நம்ம போவோம் வேறொரு இடத்துல போய்விட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு அத்தியாவசிய தேவைகள் வந்து உடனடியாக தேவைப்படுது அவங்களுக்கு வந்து மளிகை சாமான் தேவைப்படுது ஆர்டர் போடணும் அப்படினு அவங்க நினைக்குறப்ப நம்ம நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுடலாம் நம்ம ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி நம்ம வேலை பார்த்துகிட்டு இருப்போம் அப்போது அவங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி கொடுக்குறதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் வர முடியாது அல்லவா ஸோ இந்தமாதிரியான வாழ்க்கைகளை ரொம்ப எளிமையாக அமைச்சிக்கிறப்போ இந்த ஒரு டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாழ்க்கையை அது போகிற போக்கில் அனுபவிச்சிட்டு அந்த என்னென்ன டூல்ஸ் இருக்கோ எல்லாமே யூஸ் பண்ணிட்டு நம்ம வா லைஃபை ஈஸியாக மாற்றக் கூடிய வழிகள் என்னென்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து விலையேற்றத்தினால வந்து பாதிக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கனா நடுத்தர மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் மட்டும் தான் இந்த பொருளாதார விலையேற்றங்கள்னால் பாதிக்கப்படுவாங்க அப்பர் க்ளாஸில் இருக்கிறவங்க வந்து என்ன தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை யாருமே அதை பற்றி கண்டுக்க போகிறதும் கிடையாது அத கேர் பண்ணிக்க போகிறதும் கிடையாது பட் நம்ம வந்து பார்த்தீங்கனா நம்ம லோயர் மிடில் க்ளாஸ் இல்லை லோயர் க்ளாஸில் இருக்கிறவங்க எல்லாமே ஒருரூபா செலவு செய்யறதா இருந்தாலும் ரொம்ப யோசித்து செலவு செய்வோம் அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ப்ளான் பண்ணி பண்ணுங்க தேங்க்யூ